ஹலோ சார் குட் மார்னிங் சார் ஆ உங்கள் கம்பெனியில் ஏதாச்சும் ஜாப் வேக்கன்ஸி இருக்கா சார் ஆ மெக்கானிக்கல் ஓரியன்ட்டடாக ஆ பைத்தான் அந்தமாதிரி லாங்குவேஜஸ் கொஞ்சம் தெரியும் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ சேல்ரி எவ்வளோ சார் ஆ ஓகே சார் சார் கண்டிப்பாக எக்ஸெல் தெரிஞ்சுருக்கணுமா சார்

ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ